நான் முதல்ல வந்து ஒரு மின்விசிறி ஒன்று வாங்குனேன் அது வந்து கேத்தான் அந்த மின்விசிறி முதல்ல நல்லா இருக்கும்னு நினச்சி தான் வாங்குனேன் ஆனால் அது வந்து ஒரு ஆறு மாசம் ஆக ஆக ஆக ஆக காற்றே வரல அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக அந்த அந்த மின்விசிறி பிடிக்கல அதுக்கப்புறம் வந்து நான் அதுலேயே வேறு ஒரு மின்விசிறி ஒன்று வாங்கினேன் அது வந்து க்ராம்ப்டான்னு ஒரு நிறுவனர் தயாரித்தது அது வந்து நல்லா இருக்குது ரொம்ப நல்லா காற்று வருது மின்கட்டணமும் எங்களுக்கு கம்மியாச்சு நல்லா உழைக்குது ஒரு வருஷம் ஆகி கூட அதில் எந்த பிரச்சினையும் எங்களுக்கு இல்லைவே இல்லை இந்த கேத்தான் மாதிரி இல்லாமல் அது க்ராம்ப்டன் ரொம்ப நல்லா இருக்குது அந்த மின்விசிறியில் காற்று நல்லா வர்றதுனால் குழந்தைங்களும் நல்லா தூங்கிறாங்க எந்த பிரச்சினையும் இல்லை அந்த மின்விசிறி கொஞ்சம் அதே கட்டணத்தை கொடுத்து வாங்குனாலும் அது நல்லா உழைக்கிறதுனால ரொம்ப ரொம்ப மன நிம்மதியோடையும் திருப்தியோடை நாங்கள் நல்லா அதை பயன்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் அது வெயில் காலத்துக்கும் ரொம்ப நல்லா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த மின்விசிறியை பயப்படுத்துகிறதுனால இப்போ எங்களுக்கு வந்து வேர்க்கிற பிரச்சினையே கிடையாது ரொம்ப நல்லா இருக்குது முதல்ல வாங்கினத விட இந்த மின்விசிறி ரொம்ப நல்லா இருக்குது இதே நாங்கள் பா முதல்லே வாங்கிருக்கலாம்னு இப்போ நான் யோசிக்கின்றேன் ஏன்னால் அது வாங்குன பணம் எங்களுக்கு வேஸ்ட் ஆகிடுச்சி இது வாங்கினது வந்து ரொம்ப நல்லா உபயோகமாக இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த பணம் நல்ல ஒரு நல்ல செலவுக்கு ஆச்சுன்னு ஒரு திருப்தி இருக்குது மன திருப்தி இருக்குது அதுமட்டும் இல்லாமல் இனிமேல் நான் வாங்கினாலும் இதே நிறுவனம் தாயாரித்த இன்னோரு மின்விசிறியை தான் நான் வாங்குவேன் அதனால் அதோடைய அனுபவம் ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்தது எ நான் என்னுடைய என்னோடய நண்பர்களுக்கு எதனால் சொல்லணும் அப்படின்னா கூட இந்த நிறுவனத்தினோடய மின்விசிறியை தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் பரிந்துரைப்பேன் ஏன்னால் எங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்குமே ரொம்ப திருப்திகாரமான ஒரு பொருளாகவும் இருக்குது இதை நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல கடையில் தான் போய் வாங்கினேன் அதுவும் நல்லா பிடிச்ச பிடிச்ச நிறத்துலேயே எங்களுக்கு அமைஞ்சிது அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோசம்